எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்கூலில் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன தமிழ் தான் அது ஏன்னு தெரியல தமிழ் சப்ஜெக்டாகவோ இல்லை வந்து நம்ம டெய்லியும் தமிழ் மொழியாகவோ நம்ம தமிழ் பேசறதுனாலையோ எனக்கு என்னனு தெரில ஆனால் என் தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை விட எங்க தமிழ் எடுப்பாங்கல்ல அவங்களை நான் அண்ணினு கூப்பிடுவோம் தமிழ் அம்மானு கூப்பிடுவோம் அவங்க வந்து தமிழை சொல்கிறவிதம் சொல்லி கொடுக்குற விதம் ரொம்ப அற்புதமாகருக்கும் ஒரு வாழ்த்து பாட வந்தாலுமே அதை அவங்க பாடி கற்றுக் கொடுத்ததுனால எங்களுக்கு ஈஸியாக மனசில் பதிஞ்சிச்சு அதுக்கு அப்புறம் நாங்கள் எக்ஸாமிலேயும் போய் தவறாகவே நாங்கள் எழுதவே மாட்டோம் கரெக்ட்டாகருக்கும் அந்த அளவு அவங்க எங்களுக்கு வந்து தெரிஞ்சு புரிஞ்சு சொல்லிக் கொடுக்குறதுனால எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் மார்க்ஸ் கூட நிறைய ஸ்கோர் பண்ணுவேன் மற்ற சப்ஜெக்ட்டை விட தமிழில் நான் எப்போதுமே நைன்டி ஃபை அபோவ் தான் நைன்டி நைன் கூட நான் வாங்கியிருக்கேன் தமிழில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு தமிழ் ரொம்ப இன்ட்ரஸ்ட் நான் நிறைய கட்டுரை போட்டி கவிதை போட்டி நிறைய பேச்சுப்போட்டிலேயும் கலந்துருக்கேன் சின்ன வயசுலெலாம் நான் வந்து நிறைய ப்ரைஸும் வாங்கியிருக்கேன் நான் ஸோ அதனால் எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்